சந்தையெல்லாம் நடக்குங்க பிரபலமான சந்தை இருக்குங்க எங்கள் ஊரில் எங்கள் மாவட்டத்துலேயே இருக்குங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் சந்தை நடக்குங்க திங்ககிழம வந்து பாலவூரில் சந்தை நடக்குங்க அந்த பாலவூற்று சந்தையில் வந்து பார்த்திங்களா இந்த தானிய வகைகள்லாம் இருக்குங்க மக்காச்சோளம் சோளம் கேழ்வரகு ராக்கி மாவு அப்புறம் அந்த முள்ளங்கி வித தக்காளிக்கு வித வெண்டச்செடி வித இது மாதிரி இதுல்லாம் இந்த பாலவூரில் நடக்கிற திங்ககிழம சந்தையில் தானியங்களுக்கு ஃபேமஸ்ஸு அப்புறம் வந்து பார்த்தோம்னா செவ்வாக்கிழம பாலவூர் காரியமங்கலத்தில் நடக்கிற சந்தை செவ்வாய் சந்தை வந்து அது வந்து இந்த காய்கறிங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா இயற்கையாக விளஞ்ச காய் அப்புறம் ஆட்டுக்கும் ஆட்டு சந்தையும் அங்கே நடக்கும் அது அந்த செவ்வாய் சந்தை வந்து காய்கறிக்கும் இதுக்கும் ஃபேமஸ்ஸு அப்புறம் புதன் கிழம பாப்பாரபட்டி சந்தை வந்து பார்த்திங்கள்லாக்க அதிகம் வந்து பார்த்தோம்னா ஆடு தான் ஆடுக்கு ஃபேமஸ்ஸாக இருக்கு அங்கே ஆட்டு சந்தை இந்த மாதிரி வியா வியாழக்கிழம இங்கே தருமபுரி பக்கம் சந்தை வெள்ளிக்கிழம வெள்ளிச்சந்தை பாலவூட்டுக்கு மேலே வெள்ளிச்சந்தை அதுலயும் தானிய வகைகள் அதிகமாக கிடைக்கும் இந்தமாதிரி ஒவ்வொரு சந்தையிலையும் ஒவ்வொரு இது ஸ்பெஷலாக இருக்கும் காமனாக எல்லா சந்தையிலையும் பார்த்திங்களாக்க ஆடு மாடு இந்த ஜல்லிக்கட்டு மாடு இந்த இதெல்லாம் வந்து அதிகமாக நடக்கும் அது போக எங்கள் மாவட்டத்தில் சுற்றி இருக்கிறதுல பார்த்தோம்னாக்க சந்தையில் காய்கறி ஃபிரெஷ்ஷாக இருக்கும் எல்லாம் இயற்கை முறையில் விளைவிச்ச காய்கறி தான் இருக்கும் ஹை அந்த ஹைபிரிட்ன்றதுலாம் எல்லாமே இருக்காது எல்லாமே நாட்டியாகதான் இருக்கும் எல்லாமே நாட்டு செடிலேர்ந்து வர விளைவிச்ச காய்கறியாகதான் இருக்கும் அதேமாதிரி தானியங்களும் அதேமாதிரியே தான் இருக்கும் எல்லாமே நேச்சுரலாக இருக்கும் நேச்சுரலாக க இருக்குறது கிடைக்கும்